எங்கள் வீட்டில் வந்து நாந்தான் சமைப்பேன் காலையில் ஏ பேரக்குழந்தைங்க நாலுப்பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுப்பேன் அந்தே எனக்கு சந்தோஷம் வீட்டில் எல்லாருத்தையுமே நான் கவனிச்சிக்குவேன் எனக்கு அதுதான் சந்தோஷமாக இருக்கு குழந்தைகள பாட்டுப்பாடி தூங்க வப்பேன் அதுவும் சந்தோஷந்தான் அவங்களுக்கு எதா புரியாத வந்து அவங்க அப்பா அம்மாக்கிட்ட கோட எதுவும் கேட்க மாட்டாங்க எங்ககிட்டதான் பேசுவாங்க அவங்களுக்கு அதுதான் சந்தோஷமாக இருக்கு நைட்டு குழந்தைகெல்லாம் எங்கிட்டதான் படுத்துக்குவாங்க அவங்களோட ஜாலியாக பேசிகிட்டு அவங்க குழந்தத்தனமா பேசுறது அவங்கள பாட்டுப்பாட வப்பேன் டிவியைபோட்டு டான்ஸ் ஆட வப்பேன் அதெல்லாந்தான் எனக்கு சந்தோஷம் எப்போவுமே எங்களோடையேதான் விளையாண்டுட்ருப்பாங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிவிட்டு வந்த பின்னால்தான் எங்களுக்கு ஜாலியாக இருக்கும் நாங்கள் அவங்களோட இருக்கிறதுதான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் எங்கள் பேரக்குழந்தைகளோட